ஆ சொல்லுங்கம்மா லோன் வேணுமா ஓகே என்ன கம்பெனி சொன்னிங்க ஹெச்சிஎல் கம்பெனிலர்ந்தா ஓகே ஏ எவ்வளோம்மா லோன் தேவைப்படுது உங்களுக்கு நீங்கள் அந்த ஓகே கம்பெனியில எத்தனை வருஷமா வேலை ஒர்க் பண்ணுறீங்க அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே சலரி வந்து அகௌண்ட்டில் தானே பண்ணுறாங்க எந்த பேங்க் இந்தியன் பேங்க்கு தானா இல்லை ஆ ஓக் கே ஓகேம்மா அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிட்ருக்கிங்களா ஆ ஓகே ஓகே ஓகேம்மா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஒரு எட்டு ஃபோட்டோ ப்ளஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அண்டு பேன் கார்டு ப்ளஸ் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா ஓகே டூ இயர்ஸ் லாஸ்ட் பாஸ்ட் டூ இயர்ஸ் ஓடைய ஐடி ஃபைல் பண்ண காப்பி அதை எடுத்துகிட்டு பேங்க் வாங்க ப்ளஸ் இந்தியன் பேங்க்கோட பாஸ்புக் எடுத்துக்கோங்க எலிஜிபில் எவ்வளோ வருதுன்னு எலிஜிபில் பார்த்துட்டு நான் வந்து ஃபர்தராக என்ன பண்ணலான்றத சொல்கிறோம் டென் லேக்ஸ் வந்து ஒரு வேலை பர்சனல் லோன் வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கறாங்க கொடுக்கறாங்க இந்தியன் பேங்க்கில் கண்டிப்பாக க செய்யலாம் உங்ளோடைய சேலரியோடைய எவ்வளோ வருதுன்றதை பார்த்து நம்ம வந்து பேசலாம் சரிங்களா ஓகேம்மா நீங்கள் நேரில் வாங்க இல்லை இல்லை அவ்வளோதான் நீங்கள் அதை ஐடி வந்து கம்ப்பல்சரி ரெண்டு வருஷம் வந்து ஐடி ப ஃபைல் பண்ணியிருக்கணும் அது இருந்தால் ஓகே லோன் போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்லம் இல்லை ம் ஓகே ஆ தேங்க் யூ